ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படி எதுவும் தெரியாது மேடம் நீங்க ஆக்சுவலாக நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லையா அதனால் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கும் தெரியும் ஆமாம்ங்க மேடம் ஆமாம்ங்க மேடம் மேடம் ஆக்சுவலி நாங்கள் மேக்ஸே வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு ஷாட் மெத்தேர்ட் ஷார்ட்கட் மாதிரி தான் சொல்லிக்கொடுத்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஈஸியாக எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்தா ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்குறது வந்து சொல்லிக்கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதேமாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சைன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ல இருக்கிறது வந்து அதாவது சைன்ஸ் ப்ராப்ளமில் உள்ள மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அதாவது ஷார்ட்கட் அந்தமாதிரி யூஸ் பண்ணி ஈஸி மெத்தேர்ட்டில் சொல்லிக்கொடுத்தா ஸ்டூடண்ஸ்க்கும் ஒரு இதுவாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆ ஆமாம்ங்க மேடம் அதுவும் இல்லாம டைம் டேபிளில் வந்து தனியாக இந்தமாதிரி சைன்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஹவரை வந்து ஒதுக்கிவிட்டு ஒத்துக்கிவிட்டீங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ஷோர் மேடம் ஆ தேங்க் யூ மேடம்